வணக்கம்மா சொல்லுங்கம்மா ஃபஸ்ட்டு உங்கள் மகனுக்கு ஃபஸ்ட்டு இயர் டெஸ்ட்டு கு பேப்பர் கொடுத்துவிட்டனே பார்த்திங்களா எம்மா அதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும் பையன் எப்படி படிக்கான் அப்படினு சொல்லணும்னா நீங்கள் வந்து ஃபேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தோம் நீங்கள் வரவேயில்ல வந்தால் தானம்மா சொல்லமுடியும் ஏன் வரல அம்மா பிள்ளைகளோடய பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்திலுள்ள கல்வி முக்கியமா உங்களுக்கு கல்யாணம் முக்கியமா ஆ கொழந்தைங்களுக்கு ஃபேரண்ட்ஸ் மீட்டிங் எதுக்கு வச்சுருக்கு கொழந்தைங்களோட படிப்பையும் ஒழுக்கத்தையும் எப்படி படிக்கான் த்ததா பையன் எப்படி இருக்கான் ஸ்கூலில் அது சொல்லுறதுக்கு தானே ஃபேரண்ட்ஸ் மீட் வச்சுருக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு போனால் கொழந்தையோட அந்த இதெலாம் யாரும்மா சொல்லுவார் நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியும் நான் சொல்லாம ஆ எதுக்கு ஃபேரண்ட்ஸ் வராமல் ஒரு காரணம் வேறு சொல்லிகிட்டுருக்கீங்க அவன் அந்த கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்காம்மா கதிர்வேல் தெரியுமா சரிம்மா அவன் ஸ்கூல்லிருந்து வந்தொடனே அவன் வீட்டில் புக்கு திறந்து படிக்கானானு பார்த்திங்களா டியூஷன் போயிட்டு எப்போ வீட்டுக்கு வருவான் சரிம்மா டியூஷன் என்ன சொல்லிக் கொடுத்தாங்கனு கேட்டுருக்கீங்களா எப்போவாது இப்படி ஒரு பதில் சொன்னால் பையன் எப்படிம்மா பாஸாக முடியும் கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கான் வீட்டில் எப் படித்தாயானு கேட்டால் ஆமாம் டீச்சர் நான் படித்தேன் டியூஷன் ஒழுங்கா போகிறேன் படிக்கேறேன்னு சொல்கிறான் அப்போ கணக்கில் ஏன் வீக்காகிறான் சொல்லுங்கள் ஏம்மா நாங்கள் வந்தவுடனே தமிழ்லேருந்து சமூக அறிவியல் வரை சொல்லி தாம்மா கொடுப்போம் ஒவ்வொரு ஃப்ரீடுக்கும் கொழந்தைங்களுக்கு ஒவ்வொரு சேஃப்ட்ரும் சொல்லிதான் கொடுப்போம் நாங்கள் கற்றுக் கொடுத்தத மறுபடியும் ரீட் பண்ணிணா அவங்க வீட்டுக்கு வந்தவொடன்னே நீங்கள் தானேம்மா அதை சொல்லிக் கொடுக்கணும் டீச்சர் என்ன நடத்தினாங்க எப்படி நீ படித்த டீச்சர் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க அந்த புக்கை காட்ட சொல்லி நீங்கள் தானேம்மா அதை பார்த்து பையனை அதை மறுபடி படித்தானா இல்லையானு வாசிக்க சொல்லி கற்றுக் கொடுக்கணும் அப்போதானம்மா அந்த பையன் என்னது படித்தேன்னு உங்கள்கிட்ட சொன்னால் தானம்மா அவன் என்ன ஸ்கூலில் எப்படி நடந்துக்கிறானுட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையே கொரோனா டைப்பில் செல்லில் சொல்லிக் குடுத்து இப்போ செல்லு கிடையாதே டேரக்டாக படிப்பிலே சொல்லிக் கொடுத்தேன முன்னாடியே வச்சு வாசிக்க வச்சு எழுதி சொல்லிக் கொடுத்து படிக்க வச்சுர்றோமே நாங்கள் அவன் செல்லில் சொல்லிக் கொடுத்தோனு சொல்லிகிட்டுருக்கான் அப்போ அதுக்குத்தான் அந்த கொழந்தைங்கள பற்றி நீங்கள் கேட்கணும் கொழந்தைங்களோட கேரக்ட்ரு என்னதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வா மாதத்துக்கு ஒரு தடவ மன்த்லி டெஸ்ட் வச்சு ஃபேரண்ட்ஸ் மீட்டிங் வாங்கன்னு சொல்லுறது அதுக்கு நீங்கள் வரமாட்டிக்கீறீங்க என்னம்மா அர்த்தம் அடுத்த திருப்பாது ஒரு ஃபேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிம்போது வாங்க இப்போ அவன் டியூஷனு போயிட்டானா டியூஷன் போயிட்டு வந்தவுடனே டியூஷனில் பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்க அதை டியூஷனில் போய் எப்படி கற்றுக்கிட்ட அப்படி சொல்லி வீட்டில் சாதாரணமாக நீ உட்காரம்போது கேட்கணும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா எத்தனை மணிக்கி வருவீங்க சரி சாப்பாடு பண்ணிணதுக்கு எட்டு மணி முடிஞ்சுருமா அப்புறம் எதுவும் வேலை இருக்கா அப்போது அந்த சீரியல் பார்க்குற டையத்தில் கொழந்தைங்க என்ன படித்தாங்க அவங்க என்ன செஞ்சுட்டுருக்காங்கனு பார்க்காத பெற்றோர்கள் நீங்கள் ஒரு பெற்றோர்களா ஏம்மா காசு கட்டினா போதுமாம்மா கொழந்தைங்க அங்கே எந்த தரத்தை இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா பேப்பரை வேறு வீட்டுக்கு கொடுத்தனுப்புறோம் அப்போ மார்க்கு கம்மியா இருக்குது அதுக்காவது எதுக்கு கம்மியாக இருக்குதுன்னு வந்து கேட்க வர வேண்டாமாம்மா என்னம்மா நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பேசுகிறீங்க கொழந்தைங்கக்கிட்டயே ரெஸ்பான்ஸ் இல்லாமெலாம் என்ட்ட பேசுகிறீங்க கண்டிப்பாக வாங்கம்மா கதிர்வேலுக்கு நான் செல்லில் ஒரு பாடமும் நடத்துவது கிடையாது நான் எல்லாம் ஸ்கூலில் பாடம் நடத்தி முடிச்சுவிட்டு அவங்கள படிக்க வைக்கிறதுக்காண்டி சில கொஸ்டினெலாம் குறிச்சு கொடுத்துருவேன் அவன் வந்து வீட்டில் கேட்பான் நான் இனிமேல் வந்தவொடன்னே அவன்கிட்ட வார்ன் பண்ணிவிடறோம் கேட்பான் டியூஷனுக்கே போயிட்டு வந்தாலும் எட்ரை மணிக்கப்புறம் கொழந்தைங்கள கொஞ்சம் கவனியுங்கம்மா கொளத்து வேலை கொளத்து வேலைனு சொல்லிகிட்டு போயிடாதீங்க அந்த பணத்தை வேஸ்ட்டாக டியூஷனுக்கு செலவு பண்றதை காட்டிலும் வீட்டுக்கு வந்தவொடன்னே கொழந்த என்ன படித்தான் இப்போ என்ன படித்திட்டுருக்கான் பள்ளிக்கூடத்தில் சார் டீச்சர் என்ன நடத்தினாங்க மொதோல் கொழந்தைங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்கம்மா பள்ளிக்கூடத்துலிருந்து ஏதாவது வர சொன்னாங்கனால் வந்து என்னென்று கேளுங்கம்மா கொழந்தைங்கள பற்றி மொதோல் உங்களுக்குத் தெரியும் நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் எங்கள்கிட்ட பேசினாதானம்மா தெரியும் இனிமேலாவது ஒழுங்கா ஃபேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன்ட் பண்ணுங்க சரியாம்மா